எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நாங்கள் வந்து மாடு ஆடு தான் வளர்க்கிறோம் ஆடு தான் வந்து அதிகமாக நாங்கள் வந்து வளர்க்கிறோம் ஆனால் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வருமானம் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மாடு மட்டும்தான் மாடு மூலியமாக நாங்கள் மாதத்துக்கு எப்படியும் ஒரு பன்னெண்டாயிரம் வந்து நாங்கள் சம்பாதிக்கிறோம் அது வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு தனி செலவாக இருக்கு அதாவது காய்கறி வாங்குறது எண்ணெய் பொருள் சாப்பிட்றதுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கான உதவி எல்லாம் எங்களுக்கு வந்து மாட்டு பால் மூலியமாக எங்களுக்கு கிடைக்கிது ஆனால் நாங்கள் வந்து ஆடு மாடு எல்லாம் வந்து ஒன்னாக தான் வளர்க்கிறோம் அது வந்து தனித்தனியாலாம் வளர்க்கிறதில்ல ரெண்டும் ஒன்னாக தான் மேய்ச்சலுக்கு கொண்டு போய் மேய்க்கிறோம் எங்கள் காடு இருக்கு அந்த காட்டில் வந்து சோளம் போட்டுருக்கோம் அந்த சோளம் அந்த தட்டுலாம் ஒடைச்சிட்டு போய்ட்டு மாட்டுக்கு போடுறதுக்கு ஆட்டுக்கு போடுறதும் போட்டு நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ் நாங்கள் வந்து டெய்லி பால் கறக்கிறோம் டெய்லி பால் கறந்து டெய்லி போய்ட்டு சொசைட்டிக்கு அந்த பால் ஊத்துறோம் அதுலேருந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி வந்து எங்களுக்கு ஒரு நாலாயிரருபா ஐயாயிரருபா வந்துட்டு பணம் கிடைக்கிது அந்த வருமானம் மூலியமாக எங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து செலவும் நாங்கள் அதில் பாத்துக்கிறோம் இது மூலியமாக ஒரு முதலீடு கிடைக்கிது